எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு மனைவி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க அவங்களுக்கு வந்து க எல்லாம் நான்தான் பார்த்தாகணும் அதனால் ஒரு கம்பெனியில வந்து வேலை செஞ்சங்க அதே மாதிரி செஞ்சது எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகுறதுக்கு ஒரு நாலு அஞ்சு கம்பெனிக்கு மேலே வேலைக்கு போய் செஞ்சிட்டிருந்தங்க செஞ்சு பொண்ணுக்கு மேரேஜ் முடிச்சிவிட்டன் அதே மாரி பையனுக்கும் வேலை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாச்சி அதுக்கு பின்னாடி எனக்கும் வயசாயிடுச்சு அறுபத்தோரு வயசு ஆயிப்போச்சு அதனால் கம்பெனியை விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்தாலும் சும்மா சும்மா இருக்க முடியல இங்கே பக்கம் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து கணக்காளர் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது அந்த கணக்காளர் வேலைக்கு போயிவிட்டு கணக்கெல்லாம் முடிச்சிவிட்டு ஏதோ அது வர்ற சம்பளத்தில் கொஞ்சம் குடும்பத்தையும் ஓட்டிட்டுடிருக்கேன் எனக்கு ஒரு மனதிருப்தியாகவும் இருக்குது சாமிக்கு தொண்டு செஞ்ச மாதிரியும் இருக்குது வருமானம் வந்த மாதிரியும் இருக்குதுங்க அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க